இந்த காலத்தில் தமிழ்மொழி அப்படிங்குறத வந்துட்டு ரொம்பவுமே இழிவாக பார்க்குறாங்க இப்போது ஒரு இடத்துக்கு நம்ம இன்டர்வியூவுக்கு போகிறோம் அப்படினா கூட மற்ற மொழிக்குதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு என்னென்ன மொழி தெரியும் தான் கேட்குறாங்க அதுவே நமக்கு தமிழ் மொழி தெரியும் அப்படின்னு மட்டும் சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மள அந்த வேலைக்கு எடுத்துகிறது இல்லை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மொழி வந்து அவங்க மதிக்கிறதே கிடையாது ஆங்கில மொழியை விட நம்ம கம்பேர் பண்ணும்போது தமிழ்மொழி வந்துட்டு ரெண்டாயிரம் காலத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சி ஆனால் அதை வந்துட்டு ரொம்பவுமே இழிவாக பார்க்குறாங்க இதை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா எல்லாம் இப்போ ஆஃபிஸ்ல இன்டர்வியூவுக்கு போகிற இடத்துல எல்லாமே வந்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்புறம் இப்போது நம்ம சமூக வலை தளங்கள் பயன்படுத்துகிறோம்னா கூட அதில் கூட நமக்கு இங்கிலீஷ் தான் வருது அது எல்லாமே நமக்கு தமிழாக மாற்றிட்டாங்க அப்படின்னா நம்ம தமிழ்மொழி வளர்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் நம்ம இழிவாக பேசுகிற தமிழ்மொழி வந்து கடைசியில உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு அது ஒரு மிக பெரிய வாய்ப்பாக இருக்கும்